அதாவது என்னுடைய பதிமூனாம் பதினாலு வயசில் இருந்து தோட்டத்தை வந்து நாங்கள் வந்து விரும்பி பதியம் போடுவேன் அதாவது பதியம்னாக்க வந்து செடிகள் கொடிகளை வந்து பதியம் போடுவது மற்றபடி சின்ன சின்ன மிளகாய் செடி வெண்டை செடி கத்தரி செடி இந்தமாதிரி விஷயங்களை வந்து விரும்பி நாங்கள் வந்து கால் போட்டு அதில் வந்து த நட்டு விதைகளை நட்டு நாங்களே என்னுடைய இண்டிவிஜுவல்லாகவே வந்து தண்ணி இப்போ எடுத்து தெளித்து அதில் விளைவிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக அந்த காலத்துலேருந்தே இருந்தது அதை நாங்கள் வீட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம்